எனக்கு பிடித்த உணவு வந்து சிக்கன் பிடிக்கும் சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அதை வந்து நான் வெளியே கடையில போய் சாப்பிடணும்னு எதிர்பார்க்குறேன் சாப்பிட்ருக்குறேன் ஆனால் அந்த ஒரு திருப்தி இருக்காது ரிலேட்டிவ்வோட சாப்பிடுறது வந்து அது சொல்ல முடியாது அதோட சந்தோஷம் வேறு கடையில் போய் சாப்பிட்ற திருப்தி வீட்டுக்கு உள்ளார ஆக்கி ஒரு வெளி இடத்தில் போய் ரிலேட்டிவ்வோடு சந்தோஷமா இருந்து சாப்பிட்டு வர நிம்மதி வந்து கடையில் போய் சாப்பிடற கிடைக்காது எனக்கு சிக்கன் பிரியாணி வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் வீட்டிலையே செஞ்சு ரிலேட்டிவ் கூட்டிகிட்டு போய் வெளியே சாப்பிடணும்னு எனக்கு ஆசை